என்னுடைய தினசரி பழக்கங்கள்ல அந்த செய்தித்தாள் வாசிப்பு அது வந்து ஒரு முக்கியமான பழக்கம் செய்தித்தாள் வாசிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது அது வந்து காலை நேர செய்தித்தாளாக இருந்தாலும் சரி இந்த மாலை முரசு மாலை மலர் மாதிரியான இந்த மாலை செய்தித்தாளாக இருந்தாலும் சரி எல்லாமே நான் வாங்கி படிச்சிடுவேன் வெளியூர் போனாக்கூட அந்த செயலி எல்லாம் நான் என்னுடைய திறன் பேசில வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து மாத சந்தாவும் வருட சந்தாவும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதன் மூலயமாவே நான் படிச்சிடுவேன் எப்படியாருந்தாலும் நான் படிச்சிடுவேன் ஒரு நாள் கூட நான் அதை இழக்குறது கிடையாது அந்த வாய்ப்பை நான் இழக்குறதே கிடையாது எங்கள் வீட்டிலையும் ரெகுலராக அதாவது தினசரி பத்திரிக்கையை வந்து செய்தி பத்திரிக்கை வாங்கிடுறது உண்டு காலையிலையும் வந்துடும் மாலையிலையும் வந்துடும் சாய்ங்கால வேளையில் ஒரு தேநீரை வச்சிக்கிட்டு அதை படிக்கிறது உண்டு காலையிலையும் சரி எந்திரிச்சவொடனே ஒரு தேநீரை அருந்திட்டு அந்த பேப்பரை படிக்கிறது உண்டு அதாவது செய்தித்தாளை புத்தகங்கள் இல்லாமல் அப்புறம் அந்த வலைபதிவுகளும் பார்ப்பேன் என்னுடைய திறன் பேசிலையும் சரி மடிக்கணினியிலையும் சரி நான் அந்த வலைபதிவுகளையும் பார்ப்பேன் பத்திரிகைகள் அதிகமாக படிக்கிறது கிடையாது நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கேன் அதாவது கட்டுமான துறையில இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட அந்த கட்டுமான பொறியியல் அந்த கட்டுமான பொருள்களோட விலை ஏற்றம் அப்புறம் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு அதோடய ஏற்றம் இறக்கம் நாணய விகடன் அந்தமாதிரி ஒரு பொருளாதாரம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த பத்திரிகைகள் படிக்கிறது உண்டு அது என்னுடைய வியாபார நிமித்தமாக அப்போ தான் நம்ம தொழில்ல நிற்க முடியுங்கிறதுக்காக படிக்கிறது உண்டு ஆனால் செய்தித்தாள் வந்து அடிப்படை ரொம்ப அடிப்படையாக படிச்சிடுறது ரொம்ப நாட்டம் அதில் செய்தித்தாள் படிக்கிறதில் அது எல்லா செய்தித்தாளும் படிச்சிருக்கேன் தமிழ்ல வரக்கூடிய செய்தித்தாள்கள் முக்கியமாக வந்து இந்து தமிழ் திசை தினமணி தினகரன் தினபூமி தினத்தந்தி ஆங்கிலத்திலையும் படிச்சிடுறது அதில் ஆங்கில இந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு டெக்கன் க்ரோனிக்கலு எல்லா பத்திரிகையும் படிச்சிடுறது நண்பர்கள் வட்டமும் இருக்குது இங்கே அவங்களும் வாங்குவாங்கள் அதை அப்படியே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிப்போம் பகிர்ந்துப்போம் அதை இதில் இருக்கக்கூடிய ஏன்னா நான் போட்டி தேர்வுக்கு அப்போ தயாராகிக்கிட்டிருந்த காலம் நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ வந்து டெய்லி தினம் தினம் வந்து இந்த கரண்ட் அஃபர்ஸ் நடப்பு நிகழ்வுகளுக்காக இதை வந்து படிக்கிறது உண்டு அப்படியே ஆர்வமாயிருச்சு அது நம்ம நாட்டு நடப்புகள் வந்து பரிட்சை நோக்கத்தில் படிச்சோம் இப்போ வந்து அது வாழ்க்கை நோக்கத்துக்கு படிக்க ஆரம்பிச்சாச்சு நல்லாயிருக்கும் அது நாலு விஷயத்த நம்ம தெரிஞ்சிக்கிறது ஏன் நடக்குது நண்பர்கள்கிட்ட பேசுகிறப்போ அது நல்லாயிருக்கும் நமக்கு ஒரு நாலு விஷயம் தெரிஞ்சிருக்குது அதை நம்ம இன்னொரு நாலு பேருக்கு கொடுக்குறோம் அதில் ஒரு சந்தோஷம் அது நம்ம நமக்கு வந்து ஒரு மதிப்பு கிடைக்கும் அந்த நேரத்தில் அதனால அது அது ஒரு போதை மாதிரி ஆயிப்போச்சு அதாவது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எதனால அப்புறம் இந்த நம்ம பாரத பிரதமர் அவருடைய சுற்றுப்பயணம் அப்புறம் வெளியுறவுக்கொள்கை அப்புறம் நாட்டு நடப்புகளுல்ல நம்ம நம்ம உள்ளூர் நடப்பு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி இருக்குது அப்புறம் இந்த எதிர்கட்சிகள் கூட்டம் அப்படி இப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசுகிறது இந்த ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது அதில் வரக்கூடிய நிறைகள் குறைகள் அதிருப்திகள் மகிழ்ச்சிகள் எல்லாத்தையும் பேசுகிறது உள்ளூர் செய்திகளையும் பார்க்குறது உள்ளூர் செய்திகளுக்கும் அந்த பத்திரிக்கை வரும் உள்ளூர் பத்திரிக்கை அதையும் வாங்கிடுறது எதையும் விடுறது கிடையாது இது எல்லாத்தையுமே படிக்கிறது உண்டு இந்த வலைபதிவுகளுக்கு வந்து அதிகமான நேரம் செதுக்குகிறது கொடுக்குறது கிடையாது ஏன்னா நம்ம செய்தித்தாள்லே எல்லாத்தையுமே பார்த்தட்றோம் அது இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு ஒரு ஏதோ ஒருமித்த ஒரு பாயிண்ட் ஏதாவது இருக்குது அதாவது அது ஒரு எழுத்து ஒன்று இருக்குது ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலைனா நம்ம வலைபதிவில் போய் பார்க்குறது அந்த வலைபதிவு அது அது சம்பந்தப்பட்ட வலைபதிவுகள் ஏதாவது இருக்குதா த ஸ்க்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு இணையதளம் இருக்குது த கார்டியன் அப்படிங்கிறமாரி ஒரு இணையதள பத்திரிக்கை இருக்குது அந்த வலைபதிவு அது சம்பந்தப்பட்ட பேஜ்ஜஸு வெப் பேஜ்ஜஸு ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் போய் பார்த்துட்றது அப்படி தான் வந்து வலைதளத்தை பயன்படுத்துகிறது முக்கியமாக செய்தித்தாள் தான் மிக முக்கியமான ஊடகமாக நான் பார்க்குறேன் எனக்கு தகவல் பரிமாற்றத்துக்கு அந்த உலக அறிவுக்கு உலக அரசியல் நிலைப்பாடுக்கு நான் அதை தான் நம்பி இருக்கேன் அதை தான் நான் என் குழந்தைகளுக்கும் கொடுப்பேன் என் உறவினர்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன்